பேங்லேருந்து பேங்க்கா நான் வந்து கடலூரில் இன்ஜினியரிங் படிக்கணும் அதுக்கு எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணணும் ஆ ஆமா தொண்ணூறாயிரம் அ அதுக்கு என்னென்ன ப்ரூஃப் எடுத்து வரணும் ஆ ஓகேங்க இது சீக்கிரமாக வந்துடும்ல எப்போது வரும் ஆ ஓகே எத்தனை மணிக்கு வர நாளைக்கு ஆ ஓகேங்க ம் ஆ தேங்க்யூ